ஹலோ அண்ணா ஆட்டோவாணா ஆ அண்ணா இது நான் இங்கே வந்துவிட்டு திருச்சி ஜங்க்ஷனில் நிற்கிறேன் இ எனக்கு வந்துவிட்டு திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் போனும்ன்ணா எவ்வளோணா செலவாகும் ஆ என்னணா நானூறுவா சொல்லுறீங்க கொஞ்சம் ரேட்டு குறைக்க முடியுமா ஆ அண்ணா நான் ஒரு ஆள் தான்ணா இருக்கேன் கொஞ்சம் பார்த்து இது பண்ண முடியாதா ரேட் குறைக்க முடியாதா ஓ சரி ஓகேணா எப்போணா வருவீங்க எவள் நேரம்ணா ஆவும் வர இங்கே ஒன் ஹவர் ஆகுமா அண்ணா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்கணா எனக்கு இங்கே ஏர்போர்டில் வந்துவிட்டு ஃப்ளைட்டு போய் பிடிக்கணும் நான் இங்கேந்து திருச்சிலந்து மாறி கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்து டெல்லி போயிவிட்டு டெல்லி டூ அங்கேந்து அப்படியே நான் வெளியூருக்கு போகனும் ஸோ எனக்கு ஃப்ளைட் வந்துட்டு மிஸ் பண்ணிருவேன்ணே கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமாண்ணா ம் ஓகேணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆ ம்